ஃபோட்டோ எடுக்கிறது அங்கங்கே போய்விட்டு சீனரிருங்க ஃபோட்டோ எடுக்கிறோம் ஃபோ படங்கள் பூக்கள் எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறோம் அதான் எடுக்கிறோம் மிஷ்னரீஸு ஓடுனால் பார்த்து ஃபோட்டோ எடுக்கிறோம் இது தான் எடுக்கிறோம் அதிகமாக